என் வாழ்வில் மின்சாரம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது மின்சாரம் இல்லை என்றால் நான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது நான் ஐடியில் வேலை செய்வது என்றால் மின்சாரம் தேவைப்படுகிறது இப்போது அரைமணி நேரம் மின்சாரம் இல்லாவிட்டால் எனக்கு வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிவிடும் ஏனெனில் மின்சாரம் எனக்கு தேவைப்படுகிறது மின்சாரம் இல்லாத நேரத்தில் நான் இன்வெட்டர்கள் யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் இன்வெட்டர் அல்லது பேட்டரி யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன்